சொல்லுங்கள் என்னைக்கு வேணும் டூ டேஸா

இல்லை அவனுக்கு எக்ஸாம் போய்க்கிட்டுருக்கு ஓ அப்படிங்களா அவன் ஏற்கனவே வந்து ரொம்ப லோவாக படிக்கிற பையன் நீங்கள் அடிக்கடி லீவு இந்தமாதிரி கேட்டுட்டுருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி அவன் எப்படி அவன் நல்ல மார்க் அவனால் எடுக்கமுடியும் அதுக்காக அதுக்காக டூ டேஸா அதுவும் இல்லாமல் ம் அப்படிங்களா ம் ம் என்ன பண்ணுறதுன்னு தெரிலியே ஏற்கனவே அவன் ரொம்ப லோவாக படிச்சுட்டுருக்குறான் உங்களுக்குக்கூட தெரியும்ல ப்ராக்ரஸ் கார்டுலாம் பார்க்குறீங்களே எவ்வளோ கம்மி கம்மி மார்க் வாங்கிட்டுருக்கிறான்னு நீங்கள் கிளாஸ்லேயே அவன் தான் ஏதோ கொஞ்சம் கம்மியாக படிச்சுட்டுருக்குறான் அதனால் தான் அவனுக்கு நாங்கள் மார்னிங் க்ளாஸ் ஈவினிங் கிளாஸுன்னு ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்துட்டுருக்குறோம் வேறு யாராச்சும் ரிலேட்டிவ் பார்த்துக்க ரிலேட்டிவ் அந்தமாதிரி யாராவது பார்த்துக்கமாட்டாங்களா இதே ஒரு நைன்த்து எயித்துன்னாக்கூட பரவாயில்லை டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுற பையன் இந்தமாதிரி அடிக்கடி லீவ் போட வைச்சா என்ன பண்ணுறது போன வாரம் தான் இதுமாதிரி ஏதோ ஊருக்கு போகணும்ன்னு சொல்லி லீவ் கேட்டீங்க இப்போ திரும்பவும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறீங்க என்றைக்கு வேணும் லீவ் சரி ஓகே இதுக்கப்புறம் இது மாதிரி லீவ் எடுக்கவேணாம்னு சொல்லிவிடுங்க அவங்க்கிட்டே சரி ஓகே எடுத்துக்கங்க ஒரு லெட்ரு மட்டும் எழுதிக் கொடுத்துருங்க உங்கள் சைன் போட்டு ஆ சரி ஓகே